ஆ சொல்லுங்கள் அவங்க பையன் தான் சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் மேடம் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ் வந்து திருப்பூரில் கிடைக்குங்க திருப்பூர்லந்து வந்துரும் நீங்கள் எந்த மாரி கேட்கறீங்க

ம் அப்படியா சரி சரி பண்ணுறதுக்குலாம் இங்கே ஆள் இருக்காங்க நீங்கள் இந்த மாரி சொன்னிங்கன்னா நான் அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன் மல்லிப்பூ இந்த மதுரையில மதுரையில கிடைக்கும் மதுரையில அந்த பஸ்ஸில் இந்த மூட்டை கட்டி பண்ணால் வந்துரும் வந்து சேர்ந்துரும் நைட்டி எல்லாம் வந் நைட்டி எல்லாம் க வந்துரும் நைட்டி நீங்கள் எவ்வளோ எவ்வளோ இது கேட்குறீங்க ஆ ஐம்பது நைட்டின்னா உங்களுக்கு எப்படி அமௌண்ட்டு ஒரு மூவாயிரம் வரும் மூவாயிரம் நாலாயிரம் கிட்ட வரும் வரும் மூவாயிரம் நாலாயிரம் கிட்ட கிடைக்கும் நெல்லாம் தஞ்சாவூரில் கிடைக்கும் நெல்

தஞ்சாவூரில் கிடைக்கும்

நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்கள் நாங்கள் அதெல்லாம் பண்ணி க பண்ணி கொடுக்கோம் நாங்கள் ம் டீ ஷர்ட் எல்லாம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோக்கு கேட்குறீங்க திருப்பூரில் தான் கிடைக்கும் துணி மணியில எல்லாமே திருப்பூரில்தான் மொத்தமாக வரும் நீங்கள் எப்போ வேணும் நீங்கள் எந்த இடத்துல பண்ண போகறீங்க

ஆ சொல்லுங்கள் நீங்கள் எந்த எந்த இடத்துல வைக்க போகறீங்க எந்த இதில் பண்ண போகறீங்க

அப்படியா கொஞ்சமாக இடந்தானா எப்படி

ஓ அப்படியா சரி ம் உங்களுக்கு என்னென்ன வேணும் சொல்லுங்கள் நாங்கள் எல்லாமே நாங்கள் ஆள் பண்ணி ஆள் ஆள் எல்லாம் இருக்காங்க செட் பண்ணி நாங்கள் இது பண்ணி விட்டுருவோம் சரிங்களா ஆமாம் எத் எனாலும் ஃபோன் பண்ணி கேளுங்கள் சரிங்களா மேடம்